மொதலில் பறவையைப் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா அதோடு பழகணும் நல்லா பழகாமல் இருந்தால் அடையாளம் கண்டுப்பிடிக்கிறது கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் மொதலெலாம் அதோடய தோற்றம் உரிமை அது எப்படி வாழணும் தெரிஞ்சுக்கணும் இன்றைய இன்றைய பறவையோடய புகைப்படத்தை பார்த்து அடையாளம் கண்டுப்பிடிக்கணும் நல்லா கண்காணிப்பு கருவிகள் வச்சு பதிவு செய்யலாம் ஒரு பறவையைப் பற்றி உடனே கண்டுபிடிக்கிறது மாதிரி நம்ம நாம் தயார் செய்துக் கொள்ளணும் மற்ற பறவை